பழங்காலத்துலாம் பாட்டிங்கெல்லாம் வந்து ப்ளவுஸ் போ போடுறதில்ல அம்மா காலத்தில் வந்து இந்த கா இதுக்கு வந்து பாட்டிங்க வந்து ப்ளவுஸ் போடலை அம்மா காலத்துலிருந்து இப்போ ப்ளவுஸ் போட ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் வந்து ஐம்பது ரூவாக்கி தைச்சாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து ஐம்பது ரூவாக்கி என்ன வருது நீ இப்போ இருக்கிற கா காலத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அம்மா காலத்திலனா இப்போ நூறுரூபாய்க்கு எல்லாமே வரும் பேக்கு ரொப்பிடும் இப்போ வந்து நூறுரூபாயை எடுத்துகிட்டு போனால் என்ன வருது எதுவுமே வர்றதில்லை ஒரு சோப்பு கெட்ட கேட்டுக்கு நாற்பது ரூவா ஐம்பது ரூவா விற்கிறாங்க என்ன வரும் விலைவாசி அந்த காலத்தில் நூறுரூபா கொடுத்தா ஒரு பவுன் தங்கமே கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு பவுன் தங்கம்கூட கொடுக்கமாட்டேன்ட்றாங்க இன்றைக்கி நாட்டு நடப்புக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா அப்போ வந்து கம்மி இப்போ இருக்கிற நடைமுறைக்கு வந்து ஒரு மிஷின் வாங்கி அதுக்கு ஒரு வ இடம் பார்த்து வாடகை கொடுத்து நாங்கள் அதுக்கு காஜா கட்டுறதுக்கும் ஊக்ஸ் கட்டுறதுக்கும் பசங்களை வச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து ஒரு ப்ளவுஸ் தைச்சா என்ன வரும் சொல்லுங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா முந்நூறுரூபா கூலி ஆகுது அந்த முந்நூறுரூபா உங்களுக்கு அதிகம்னா எங்களுக்கு அது கம்மிதான் ஏனால் இது வந்து நாங்கள் வ வாங்கி வாடகை கொடுக்க முடியுமா இல்லை நாங்கள் வீடு வந்து சமாளிக்க முடியுங்களா சொல்லுங்கள் இப்போ இருக்கிற நடைமுறைக்கு வந்து அது வந்து ரொம்ப கம்மிதான் இருந்தாலும் அது வாங்குவது அதிகம்தான் என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற கலியுக இதுக்கு வந்து நம்ம வாங்கித்தான் ஆகணும் வேறு வந்து இப்போ ஒரு கடைங்களுக்கே போகிறோம் ஒரு வெலைவாசி கேட்குறோம் அதெல்லாம் வந்து கேட்டால் அப்போ ஒரு நூறுரூபா இரநூறுபா எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதங்கூட சாப்பிட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து அந்தமாதிரி இல்லையே ஒரு பால் கெட்ட கேட்டுக்கு இன்றைக்கி விற்கிது நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்றாங்கோ ஒரு லிட்ரு பால் அதுக்கு தகுந்தது நம்ப எல்லாமே வாங்கணும் அப்போல்லாம் மாடு வைச்சிருப்பாங்க ஒரு பால் கறந்தாலோ ஒரு பத்துரூபா அஞ்சு ரூபாய்க்கு ஊற்றுவாங்க இப்போ வந்து அந்தமாதிரி யாரும் கிடையாது இருந்தாலும் அன்றைக்கி நடைமுறைக்கி அது சைது இன்றைக்கி வந்து அது வந்து சாத்தியம் ஆகாது ஏனால் எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்துக்கு நம்ப எல்லாம் வாங்கி சாப்பிட்டுதான் ஆகணும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலமைக்கி நம்ம வந்துருச்சு இருக்க இருக்க விலைவாசி அதிகம் உசரம் குறையவில்லை அன்றைக்கி வந்து பத்துருபான்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் இன்றைக்கி நூறுரூபான்றது நம்பளுக்கு இதாக இருக்குது நம்ப இன்றைக்கி வந்து பத்துரூபா சம்பாதிச்சு நம்ப குடும்பத்தை நம்ப காப்பாற்றணும் அப்படின்ற நிலமைக்கி வந்தாச்சு ஒன்னும் பண்ண முடியாது இதை வெச்சுதான் நாங்கள் வந்து ஒரு புடவைய எடுத்துடலாம் ஐந்நூறுரூபா கொடுத்து அதுக்கு ஒரு முந்நூறுரூபா கொடுத்து கூலி தைக்கிறோம் அப்படின்னம்போது கஷ்டம்தான் இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கும் அன்றைக்கி இருந்த காலக்கட்டத்துக்கும் வந்து பார்த்தா இது கம்மிதான் அதிகம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏ இதனாலே வந்து மக்கள் வந்து ஒரு புடவைய எடுத்துக்கலாம் ஆனால் ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்ற காலக்கட்டம் வந்துருச்சு ஏனால் இன்றைக்கி விற்கிற வெலைவாசி எல்லாமே வந்து நான் அன்றைக்கி வந்து இப்போ பாட்டிங்கள் போடல அதுக்கு பின்னாடி அம்மா காலத்தில் அம்மா போட்டாங்க அன்றைக்கி வெலைவாசிலாம் கம்மி இன்றைக்கி ஒரு பவுன் விற்கிது அறுபதாயிரம் எழுவதாயிரம் அன்றைக்கி வந்து நூறுரூபா இரநூறுபா விற்றா அதே எங்களுக்கு பெரிய விஷயமா அப்படின்ட்றாங்க இன்றைக்கி அந்தமாதிரி கொடுத்தாங்கனா நாம்பளும் நிறைய வாங்கிக்கலாமே என்ன பண்ணுறது வாங்க முடியாத சூழ்நிலைன்றதுனாலதான் இன்றைக்கி அதே பெரிய விஷயம் இதுவந்து நாங்கள் உங்களை வந்து இது பண்றதுக்கில்லை ஜனங்கள் வந்து ஏன் இவ்வளோ அதிகம் அவ்வளோ அதிகம்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதை வச்சு தானே இது பண்ண முடியும் கடைக்கு வாடகை கட்டி இது பண்ண முடியும்